வருஷம் முழுவதும் எங்கள் பகுதியில் பார்த்திங்னா நெல்லு வெண்டை

அப்புறம் பார்த்திங்ன்னா முருங்கக்காய் வெண்டைக்காய் தக்காளி அவரைக்கா இந்த மாதிரி நிறைய காயிங்க விளையுது ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இப்படி பார்த்திங்னா மழை காலத்தில் வந்து கரும்புக்கும் நெல் பயிருக்கும் செ செயல்படுது ஆனால் வெயில் காலத்துக்கு காய் வகைகளுக்கு வந்து வெயிலும் தேவைப்படுது தண்ணியும் தேவைப்படுது அதனால வந்து வெயில் காலத்தில் பார்த்திங்னா கலி அவரை வெண்டை பச்சை மிளகாய் கத்திரிக்கா இது மாதிரி இருந்தால் அது வந்து அழுகாமல் காய் வந்து அழுகாமல் கரெக்டா விளைஞ்ச இது வந்து கரெக் மகசூல் வந்து கரெட்டாக வந்து போய் சேருது அப்படி இல்லை மழை காலத்துலேலாம் பார்த்திங்னா அழுகி போயிடுது நிறைய அழுகி போயிடுது புழு கடிச்சுடுது அதனால் சரியான மகசூல் வராது மழை காலத்தில் நெற்பயிர்க்கு அந்த மாதிரி கிடையாது தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால கரெட்டாக வரும் அதே வெயில் காலத்தில் நெற்பயிர் இருந்துச்சுன்னா வராது ஏன்னால் தண்ணி இருந்தால் மட்டுந்தான் நெற்பயிர் நெல்லுங்கள்லாம் வரும் இல்லைன்னா காஞ்சுடும் காஞ்சுட்டுனா நெல் வந்து அறுவடைக்கு வராது எல்லாம் பதுரா போயிடும்

இது வந்து எல்லாமே பார்த்திங்னாக்கா ஓரளவுக்கு மிதமான இந்த காற்றுகாலம் மழைக்காலம் எல்லாத்துக்குமே ஸ்ஷூ ஏற்று போயிடும்